ஏங்க இது நாட்டியப் பள்ளிங்களா நளினி நாட்டியப் பள்ளிங்களா நாங்கள் வந்து டான்ஸ் பரதம் கற்றுக்கணுங்க டான்ஸ் வந்து கற்றுக்கறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்ல முடியுங்களா ஆமாம் நாங்கள் நே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வருவாங்க ஒரு ஆறு பேர் வருவாங்கங்க எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னால் நாங்கள் அதுக்கேற்றாப்புல நாங்கள் வருவோம் ஆ டான்ஸ் ஸ்கூல் போயிருக்கோங்க எங்கள் ஸ்கூ எங்கள் நாங்கள் படிச்ச ஸ்கூல்லையே இது மாதிரி டான்ஸ்ஸு வந்து நடத்தியிருக்காங்க காலேஜில் அது மாதிரி நாங்கள் வந்து பட பயிற்சி பண்ணியிருக்கோம் அதனால அதை வந்து கா விடாமல் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கேட்கறோம் பரதம் பற்றி ஓரளவுக்கு தெரியுங்க அதனால ஓரளவுக்குன்னால் அந்த ஸ்டார்டிங் இதெலாம் தெரியும் இருந்தாலும் நாங்கள் அதை வந்து நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போது மறுபடியும் அதை இது பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்க சரிங்க

ம் சரிங்க சரிங்க பரவாயிலங்க நாங்கள் அத கண் கண்டிப்பாக வருவோம் நாங்கள் மற்ற ஏதாவுது ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குதுங்களாங்க எந்த ஏ ஏ எந்த டேட்டுக்கு வரணுங்க

சரிங்க ஓகேங்க எல்லோருமே வரலாலங்க அங்கே அங்கே வந்து வேறு எந்த பிரச்சினையும் இருக்காது இல்லைங்க

சரிங்க ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க